வெல்கம் மேம் மூணு புதுசாக வந்து இருக்கு ரியல்மீ ட்வெல் ப்ளஸ் ஃபைவ் நைன் ரியல்மீ ட்வெல் ப்ளஸ் ப்ரோ ரியல்மீ ஃபைவ் ஜி ஓகேவா இந்த மூணனும் இப்போ இறங்குனது ரொம்ப கேமரா குவாலிட்டி எல்லாம் அழகா இருக்கும் நீங்கள் எதவிதமாக நீங்கள் வந்து எடுக்கணுன்னு நினைக்கிறீங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மொபைல் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க ஓகே ஓகே ஆ ஓகே மேம் இந்த மூணு இந்த மூணு மொபைலும் இப்போ புதுசாக வந்து இருக்கு இதில் வந்து சார்ஜி நீங்கள் போடுறது கூட கொஞ்சம் சீக்கிரம் போகாது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் நேரம் வரைக்கும் ஓகேவா அதால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அதேமாதிரி கேமரா குவாலிட்டி எல்லாம் சூப்பராக இருக்கும் ஆ எந்த ப்ரைஸில் பார்க்கணும் ஆ சொல்லுங்கள் ஓகே மேம் நீங்கள் அப்படி கூட பண்ணலாம் எந்த ப்ரைஸில் பார்க்குறீங்க மேம் ஓகே ஓகே மாதம் மாதம் தௌசண்ட் வச்சு பே பண்ணமாதிரி இருக்கும் ஓகேவா உங்களுக்கு

இதுவாக நீங்கள் ஃபர்ஸ்ட்டே வந்து மொ கொஞ்சம் அட்வான்ஸ் கொடுக்குறமாரி இருக்கும் அதுபோக அவங்க சொல்லுவாங்க சரியா ஆ நீங்கள் இங்கே இருக்கறதை முதல்ல பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஷோரூம் இருக்கு தனியாக ஓகேவா

ஷோரூமா வடச்சேரி பக்கம் இருக்கும் மேம் சரியா வடச்சேரி அந்த அந்த கோவில் பக்கத்தில் இருக்கு ஆமாம் ஆமாம் நீங்கள் வந்து வரம்போது கால் பண்ணுங்கள் நான் என் நம்பர் தரேன் வரம்போது கால் பண்ணுங்கள் ஆ வேறு வேறு எதாவது டவுட் இருக்கா மேம் ஃபாண்ட் எல்லாம் அழகா இருக்கும் சரியா ஃபாண்டு நீங்கள் யூஸ் பண்ணுற லெட்டர்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கொஞ்சம் அழகா இருக்கும் அப்புறம் இப்போ என்ன ஒரு வாரம் தான் மேம் வந்து வந்து ஒருவாரம்தான் ஆகுது சரியா உங்களுக்கு நல்ல ஃபீட்பேக்காக இருக்கும் ரொம்ப க்ளியராக வாட்ஸ் அப்லாம் ரொம்ப க்ளியராக இருக்கும் எந்தவொரு பிரச்சனையும் இல்லை நிறைய ஆப் இன்ஸ்டால் பண்ணலாம் நீங்கள் இப்போ எந்த ஒர்க் பண்ணுறீங்க மேம்

நிறைய ஆப் எல்லாம் டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிதான மேம் நான் ஏன் பர்ஸ்னல் இதை எல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஆ ஆ அதெல்லாம் இதில் இருக்கும் உங்களுக்கு எந்தவொரு இதுவுமே இல்லை கம்பளைண்ட்டுமே வராது ஓகேவா இன்றைக்கூட ஆஃபர் போட்டுருக்காங்க ஆ உண்டு மேம் உண்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறத பொறுத்து ஓகேவா உண்டு உண்டு அதுக்கேத்தமாதிரி உண்டு மற்ற மூணு மாடலில் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் இப்போ என்ன சூஸ் பண்ணலான் இருக்கீங்க மேம் ரியல் ட்வெல் சியா இல்லைன்னா ஃபைவ் ஜியா இல்லை ட்வெல் ப்ரோ ஓகே மேம் ரொம்ப நல்ல மொபைல் ஓகேவா மேம் நாங்கள் இப்போ எடுத்து காட்டுறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள் அது போக உங்களுக்கு எக்ஸ்ட்டா அது பிடிக்கல அப்படின்னு சொன்னால் நான் நீங்கள் சொல்றமாதிரி என்னைக்கு ஃப்ரீயோ ஏன் நாளைக்கு கூட பார்க்கலாம் ஓகேவா நாளைக்கு வர முடியுமா மேம் வடச்சேரி பக்கம் தான் சரியா ஆ ஓகே ஓகே ஓகே மேம் என்னோட நம்பர் நோட் பண்ணிங்க என்னோட நேம் வந்து அனிஷ் ஆ என்னோட நம்பர்ன்னு நோட் பண்ணிக்கோங்க எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ நைன் செவன் ஜீரோ ஒன் டூ சரியா வரம்போது கால் பண்ணுங்கள் ஓகே மேம் எங்களை காண்டக்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ